இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நாட்டில் வந்து இந்த மக்கள் மட்டும் தான் இருக்கணும் இந்த மக்கள் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லா நாட்டு மக்களும் இருக்கற ஒரு இடம் தான் வந்து இந்தியா இந்தியாவில் வந்து எல்லா நாட்டு மக்களும் வந்து வாழ்கிறாங்க அவங்களுக்கு அவங்க வந்து இந்த ஊர் மக்களாகவே வந்து மாறிடுறாங்க சிலர் ஒரு சிலர் வந்து ஒரு சில இந்த ட்ரிப் வந்து போகிறது லைக் தட் அந்த அவங்க வேலை இந்தியாவில் வேலை கிடச்சா இங்கே வந்துட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்குது அப்படி வந்து எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்கும் ஒரு இடத்தில் வந்து அவங்களோடய கலாச்சாரம் வந்து ஈஸியாக வந்து பரிமாறிக்கிறாங்க இப்போ வந்து ஹிந்துஸில் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க அப்போ வந்து அதை பார்க்க வந்து ரொம்ப நல்லாருக்கும் ஸோ அது வந்து இந்த மதத்துக்காரவங்க தான் கொண்டாடனும் இவங்க தான் கொண்டாடனும் யார் வேணுணாலும் போய் தீபாவளியை கொண்டாடலாம் செகண்ட் திங் முஸ்லீம்ஸ் அவங்க வந்து ரம்ஸான் ரம்ஸான்லாம் இஸ்லாத் ஸ்பெஷல் அங்கே வந்து ஒரு பிரியாணி ஸோ வந்து அந்த பிரியாணி வந்து நம்ம பக்கத்து வீட்டில் ஷேர் பண்ணி நம்ம ஒரு சகோதரர்களாக இது மாரிருக்கும் கிறிஸ்டின்ஸும் அப்படி தான் அவங்களுக்கு ஹோலி வந்து கிறிஸ்மஸ் கேக் கொடுத்து ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கற எல்லா நாட்டு மக்களும் ஒரே இடத்துல எல்லா ரிலீஜியஸ் மக்களும் ஒரே இடத்துல இருக்கற ஒரு இடம் வந்து இந்தியா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இருக்கிறனால அந்த இவங்கலாம் வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிக்க முடியுது மற்ற நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க அப்டிங்கிறதை பற்றி வந்து இந்தியா நாட்டு மக்கள் வந்து தெரிஞ்சிக்கிவாங்க இபபோ நம்மளே இந்தியாவில் இருக்கோம் பட் வெளிநாட்லேந்து ஒருத்தவங்க வந்து அவங்க டிரெஸ்ஸிங் ஸ்டைலு அவங்க அப்படி நம்மளை விட அப்படியே எல்லாம் ரொம்ப வந்து மாடனாக இருப்பாங்க பட் நம்மளால் வந்து அந்த மாதிரி இருக்கற முடியாது நம்ம நம்ம கலாச்சாரத்தை தான் ஃபாலோ பண்ணுவோம் இதுவே நம்ம வெளிநாட்டுக்கு போய் நம்ம கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க என்ன இந்த மாதிரி போ என்ன இந்த மாதிரி ஸாரீயெல்லாம் போட்டுருக்க ஃபஸ்ட் என்ன டிரெஸ் அப்படின்னு அவங்க கேட்டுருவாங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் வந்து ஃபேண்ட் டிஷர்ட் வெஸ்டன் வியர்ஸ் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது இந் இந்தியாவில் இருக்கற ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா எல்லாம் கண்ட்ரி பீப்புள்ஸும் இருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தனோடய ஊர் பற்றியும் ஒருத்தனை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தனை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த நாட்டு மக்கள்னா இதை இந்த கலாச்சாரம் இந்த நாட்டு மக்கள் இந்த கலாச்சாரத்தை பயன்படுத்தகிறாங்க அந்த மாதிரி தான் இந்தியாவில் மட்டும் இந்த மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லோருமே இருக்கறனால நம்மளால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுது அதே வந்து தகவல் பரிமாற்றத்தில் வந்து தமிழ் என்ன பங்குன்னு கேட்டுருக்கிங்க ஸோ தமிழ் வந்து தம் இந்தியால வந்து தமிழ் வந்து மெயின் தமிழ் இல்லாமல் எதுவுமே நடக்காது ஸோ அப்படி பார்க்கம் போது இந்த இந்த தா தமி இந்தியாவை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழில் பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம தமிழில் பேசுனாலும் அவங்க யாருக்கும் புரியாது இப்போ அமெரிக்கா போய் நீங்கள் நம்ம தமிழில் பேசுனால் அவனுக்கு புரியாது என்ன சொல்கிற அவன் அவன் லேங்குவேஜுல் பேசுவான் ஸோ இதோடய பங்குங்கிறது வந்து இந்த ஊர் இந்த நாட்டுக்குள்ளே மட்டும் தான் இருக்குது அந்த மொழி அப்படிங்கிறத வந்து இந்த நாட்டுக்குள்ளே மட்டும் தான் இருக்குது ஆங்கிலம் அப்படிங்கிற மொழி பார்த்தீங்கன்னா ஹோல் வேல்டுக்கும் காமனான ஒரு லேங்வேஜ் அதை வந்து முதல் மொழின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது மொழி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி இது வந்து உலகத்துக்கு ரெண்டாவது மொழின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கிலீஷ் வந்து இல்லாமால் எதுவும் நம்மளால் பண்ணமுடியாது லைக் இங்கிலீஷ் தெரியாதவன் ஹிந்தி ஒரு நம்ம பேங்கில் கூட வந்து ரெண்டும் ஹிந்தி இங்கிலீஷ் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர தமிழ் வந்து ரொம்ப ரேராக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இது தான் வந்து அந்த தமிழ்மொழியோடய பங்கு இவ்வளவு தான் வந்து இங்கே இருக்குது